ஆ ஆமாம்மா சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் என்ன உதவி தேவைப்படுது

சரிம்மா ஆ ஓ ஓ சரிம்மா நீங்கள் வாங்க நேர்ல வாங்க உங்களுக்கு பார்த்துட்லாம் நாங்கள் வந்து எப் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் தான் நான் வந்து இங்க டியூட்டி பார்க்குறேன் மற்ற நாளெலாம் நான் வந்து கவர்மெண்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை பார்க்குறேம்மா சரியா நான் வந்து ரெண்டு நாள்னா நெ ரெண்டு நாள் என்னென்ன நாள்னால் திங்கள் வெள்ளி நீங்கள் திங்கள் வெள்ளி காலையில் ஒம்பது மணிக்கெலாம் கரெக்டாக நீங்கள் ஆ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க நீங்கள் வந்தோடன்னே பார்க்கலாம்மா எதுவும் கூட்டம் இருந்துச்சுன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாட்டம் இருக்கும் நீங்கள் வந்துட்டு சாயுங்காலம் வீட்டுக்கு போயிடுற மாட்டம் இருக்கும்மா சரியாம்மா இப்போ வந்து உங்களுக்கு என்னனென்ன பிரச்சனை பண்ணுதும்மா

சரிம்மா சரிம்மா இப்போ வந்து தலை வந்து எத்தனை நாளாக உங்களுக்கு வலிச்சுக்கிட்டு இருக்குது அப்படியாம்மா ரெண்டு மாசமாக வச்சிக்கிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் என்னம்மா பண்ணிகிட்ருந்தீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்லம்மா சரிம்மா சரிம்மா பார்த்துர்லாம்மா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் வாங்க நம்ம ஃபீஸ் வந்து நம்ம நீங்கள் பயப்படவே தேவயில்லைம்மா ஃபீஸெலாம் நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் வாங்க ரொம்பலாம் அதிகமாகலாம் வாங்க மாட்டேன் நார்மலான காசுதான் வாங்குவேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம் வேறு எதுவும் இங்கே ரொம்ப தலை வலி அந்தமாட்டம் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னால் ஸ்கேன் எடுக்கிறமாட்டம் இருக்கும்மா உங்களுக்கு சரியாம்மா அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஏன்னால் இது வந்து நம்ம எடுக்கிறது இல்லை வெளியே தான் எடுக்கிறாங்க இந்த ஸ்கேனுக்கு வந்து தனியாக நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா வரும் ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு மாசமாக தலை வலிக்குதுங்கிறீங்க ரொம்ப வலிக்குதுன்னு வேறு சொல்லுறீங்க ஏன்னால் இதுக்கெலாம் எதுவும் பெரிய பிரச்சனையாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம்னா ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கெடைச்சிடும் நான் அதை வச்சு உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன் சரியாம்மா சரிம்மா நீங்கள் வந்து வாங்க திங்கள் வெள்ளி ரெண்டு நாள்ல எது எதில் வேணுமோ வாங்க உங்களை பார்த்துட்லாம்மா சரிம்மா சரிம்மா நான் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கள் நம்பர் நாலு ஆ நம்பர் நாலு காந்திபுரம் காந்திபுரம் ஆ நம்பர் நாலு காந்திபுரம் இரண்டாவது வீதி காரைக்குடி மேடம் நீங்கள் வந்துடுங்க மேடம் சரிம்மா சரி ஆ சரி